ஹலோ சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் பவுன் நாற்பத்தஞ்சு ரூபா பவுன் வெலை விற்கிது சார் அம் நாற்பது ரூபாய் சார் சேதாரம் பண்ணி கூலிலாம் ஐம்பது ரூபாய் வருது ஐம்பதை தாண்டி நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம் வாங்க எப்போது நாளைக்கு பத்து மணிக்கு கடை திறப்போம் வாங்க வாங்க வாங்க பண்ணிக்கலாம் வாங்க எப்போது வரீங்க நீங்கள் ஆ வாங்க வாங்க நான் உங்கள் நம்பரை சொல்லுங்கள் ஃபோன் அடிக்கிறேன் நான் க கடையை பத்து மணிக்கு திறப்போம் ஆ வாங்க பேசிக்கலாம் வாங்க கொறைச்சிக்கலாம் வாங்க ஒரு பத்து மணிக்கு நாங்கள் கடை திறப்போம் அந்த ஃபோ ஃபோன் நம்பரை உங்களுக்கு ஃபோன் நம்பர் போடுங்க நான் ஃபோன் அடித்துட்டு வரேன் எடுத்துக்கலாம் சரிங்க சார்

அப்போது எப்போது எப்போது வரீங்க சார் காலையில் ஃபோன் பண்ணிட்டு வரீங்களா ஆ சரி சார் எத்தனை பத்து பவுனா ஆஹான் சரி சரி வாங்க வாங்க வாங்கிக்கலாம் வாங்க சார் ஆ அப்போது ஃபோன் அடித்துட்டு வாங்க செய்கூலி சேதாரம் எல்லாம் பார்த்து போ பண்ணி தரோம் வாங்க நாளைக்கு பத்து மணிக்கு வரேன்றீங்களா சரி வாங்க சார் வாங்க சார் வாங்க ஆ வாங்க சார் வாங்க வாங்க ஃபோன் அடித்துட்டு வாங்க ஆ சரிங்க